நான் வந்து அமேசானில் வந்து ஒரு சார்ஜர் ஒன்று வாங்கினேன் அந்த சார்ஜர் என்னென்னால் நான் வந்து குய்க் சார்ஜு வேணும்னு சொல்லிட்டு வாங்கினேன் வாங்கின ஒரு நாள் நல்லாதான் இருந்துச்சி பட் ரெண்டாவது நாள்லிருந்தே இப்போ அது பெருசாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆக ஆக ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு சரியாக யூஸ் ஆகவே இல்லை பட் அதோடய ரிவ்யூஸோ இல்லை ஆட்ஸோ எல்லாமே நல்லாதான் இருந்திச்சு பட் என்னென்னு தெரில வாங்கி யூஸ் பண்ணும்போதுதான் அதோடய யூசேஜ் ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதுதான் வாங்கும்போது இருக்கிற ஒரு ஃபீல் இப்போது அது இல்லை அது ரொம்ப மோசமாகவே மாறிட்டு போயிட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த சார்ஜரு வாங்கினது வந்து ரொம்ப தப்புனு நினைக்கிறேன் நான் டேரெக்டாக போய்ட்டு ஷோரூம்லேயே வாங்கிருக்கலாம்னு நினைக்கிறேன்